ஈரோடு மாவட்டம் வேலை வாய்ப்புகளில் ரொம்பவும் பின்தங்கி இருக்கக்கூடிய ஒரு மாவட்டமாக தான் இருக்குது இதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இது முழுவதும் விவசாயம் சார்ந்த ஒரு மாவட்டமாக இருக்குது இதற்கு பெயர் மஞ்சள் மாநகரம் அப்படின்னு மஞ்சள் மாவட்டம் அப்படின்னு அழைத்தாலுமே கூட இப்போ மஞ்சள் உடைய விலை மிகவும் சரிவை கண்டுட்டே இருக்குது அதைத் தொடர்ந்து இருக்கக்கூடிய விவசாயம் முற்றிலும் காவிரி நதியையும் நம்முடைய பவானி சாகர் நதியையும் பேஸ் பண்ணிதான் இந்த ஊரில் இருக்கக்கூடிய விவசாயம்